இருபது வருடத்திற்கு முன்னாடி வந்து நம்முளுடைய வீட்டில் வந்து யாராது ஒரு வீட்டில் தான் ஃபோனு இருக்கும் அப்போ நம்ம ஃபோன் பண்ணும் பொழுது இன்னார் மகள் பேசுகிறோம் இது வந்து நாங்கள் எங்கள் அம்மாக்கு நாங்கள் வந்து சென்னையில் இருந்து பேசுகிறோம் எங்கள் அம்மா வந்து இங்கே இருக்காங்க எங்கள் அம்மான்னு சொன்னால் தெரியாது இன்னொரு வீட்டுக்கார அம்மா அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் அப்போ ஃபோன் பண்ணிணாங்கன்னா பத்து நிமிடம் கழிச்சி பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லி வச்சிடுவோம் அப்போ அம்மா வந்து பேசுனோன்னே நாங்கள் வந்து அம்மா என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு நம்மளுடைய விஷயத்த என்னலாம் உரையாடிகிட்டு வச்சுடுவோம் ஃபோனே ஆனால் இப்போ உள்ள ஃபோன் வந்து என்ன பண்ணுறிங்க அப்படின்னிங்கன்னா நம்மளுடைய அதாவது இப்போ நம்மளுடைய உரையாடுகள் நம்மளுடைய பாசம் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய அப்பா அம்மா தங்கை அண்ணன் அண்ணன் குழந்தைகளிடம் இருக்கும் நெருக்கத்தை வந்து தவிர்கிறது ஏன் அப்படின்னிங்கன்னா நம்ம ஃபோன்லியே எல்லாமே சொல்லிக்கிறோம் பாப்பா வந்து என்ன பண்ணுவான்னா ஹாலில் இருந்துக்கிட்டே அம்மா அம்மான்னு கூப்புடுறதுக்கூட மேதும் மேசேஜு பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணணும் அம்மா எனக்கு வந்து டி டின்னர் வந்து இது வேணும் எனக்கு வந்து சப்பாத்தி வந்து ஆயில் ஊற்றி வேணும் அப்புறம் அப்பா வந்து உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நான் வந்து வெளியில் இருக்கேன் வர லேட் ஆகும் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ வந்து என்ன பண்ணுறிங்க தோசை சுட சுட ஊற்றணும் ஆ ஆரி வச்சுருக்க கூடாது அதேமாதிரி பையன் உடனே அம்மா இங்கே வாங்க எனக்கு வந்து மில்க் எடுத்து கொடுங்க அப்படினோன்னே உரிமையாக கூப்புடா மாட்டாங்க டெக்ஸ்ட்டு வா வாட்ஸ்ஆப் மூலியமா அனுப்பிச்சிவுடுவாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னிங்கன்னா அவங்களுடைய வந்து உறவுகள் வந்து என்ன பண்ணிடும் நெருக்கத்தை வந்து இது பண்ணி தவிர்க்குது அப்போ வந்து நம்மளுடைய பேசும் திறமை வந்து அங்கே வந்து குறையிது எல்லாம் ஃபோன்லேயே இருக்காங்க உட்காந்த இடத்துல இருந்தே எல்லாமே என்ன பண்ணுறாங்க பண்ணுறாங்க அதேமாதிரி குழந்தைகள் வந்து இப்போ பெரியவுங்க வந்து என்ன தேவையோ அதிக மட்டும் அது ச மொபைலில் த இது பண்ணி டெக்ஸ்ட் டைப் பண்ணி கேட்டுக்குறாங்க ஆனால் குழந்தைகளிடம்லா அப்படி கிடையாது குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் அது நல்லதா கெட்டதா யூடியூப்பை ஓப்பன் பண்ணோன்னே உடனே எல்லாமே வருது அப்போ குழந்தைகள் வந்து எதை பார்க்குறாங்க என்னத்த இது பண்ணுறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது ஒவ்வொரு டைமும் நம்ம கொழந்தைங்கள் போய் என்ன பார்க்குறாங்க ஏது செய்கிறாங்க அப்படிங்கறத நம்ம முடியாது அதனால குழந்தைங்களோட வந்து இப்போ உள்ள ஃபோன் வந்து ரொம்ப வந்து நமக்கு தீங்குதல்லாக இருக்குது கொழந்தைங்கள் வந்து கொழந்தைகளுடைய சம்மந்தப்பட்டது மட்டும் பார்க்குறது யூடியூப்பை எடுத்துங்கின்னா எல்லாமே வரும் நமக்கு தேவையானது எதுவோ அது மட்டும் நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்க தெரியும் ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படி கொடுக்க தெரியாது அதனால இப்போ உள்ள மொபைல் வந்து கொழந்தைங்களுக்கு கெட்ட காலத்தில் வந்து கொஞ்சம் இதாகதான் இருக்குது சிம்மு வந்து நான் வந்து ஏர்டெல் வந்து யூஸ் பண்ணுறேன் அவக்க வந்து என்ன பண்ணுவங்களா நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் எங்கள் கிராமங்களில் கிடைக்கிறது மொபைல் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது தான் இருந்தாலும் அது எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிண வேண்டும் நம்முளுடைய அறிவுத்திறனை வளர்க்குறதுக்கு மட்டும் தேவை எல்லோரும் உட்காந்த இடத்துல இருந்தே நம்மளுடைய சோம்பேறி தனத்தை இது பண்ணி என்ன தேவையோ அப்பா கிட்ட என்ன பேசணும் அம்மா கிட்ட என்ன பேசணும் உரிமையாக போய் கேளு அப்பா எனக்கு இது வேணும் அம்மா எனக்கு இது செஞ்சுத்தா அப்படின்னு உரிமையா கேளு அதை விட்டுட்டு டெக்ஸ்டில் இந்த ஒரு வீட்டில் இருந்துகிட்டு கிச்சன்ல இருந்துகிட்டு ஹாலில் இருந்துகிட்டு எம்மா வந்து இங்கே இருக்கேன் நீங்கள் எடுத்துட்டு வாங்க டம்ளரில் எடுத்துட்டு வாங்க என்னால் வரமுடியாது எனக்கு லேப்டாபில் ஒர்க் இருக்குது அப்படிங்கறது அப்போ என்ன பண்ணும் அம்மா கிட்ட இருக்கிற அந்த பாசம் வந்து குறைய ஆரம்பித்து எனக்கு வந்து இப்போ உள்ள நெட்ஒர்க்கு வந்து நமக்கு அப்பா அம்மா பிள்ளைங்க குழந்தைங்களோட உள்ள பாச இதுவந்து குறைவாக இருக்கிறது